கிராமத்தில் உள்ள கல்வி முறைகளுக்கும் நகரப்புறத்தில் உள்ள கல்வி முறைக்கும் வித்தியாசம் அதிகமாகவேதான் இருக்குது ஏன் அப்படினு பார்த்துக்கிட்டீங்கனா கிராமத்தில் உள்ளவங்க இங்கேயே அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாேருமே அங்கே உள்ள காலேஜ்ஜில் படிச்சுட்டு அங்கே என்ன டேலன்ட்டு எஜுகேஷன் லெவல் என்ன இருக்கோ அதை தான் வந்து ஸ்டூடண்டுக்கு சொல்லித் தருவாங்க அதனால் அவ்வளோவா அந்த ஸ்டூடண்ஸுக்கு நாலேஜ் இருக்கிறதில்லை பார்த்துக்கிட்டீங்கனா இங்கிலீஷ் நாலேஜ்யெலாம் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது எஜுகேஷன் லெவலும் கொஞ்சம் கம்மியாகதான் இருக்குது ஆனால் நகர்புறத்தில் பார்த்துக்கிட்டீங்கனா அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாமே வெவ்வேறு காலேஜ்ஜில் படிச்சுட்டு வெவ்வேறு டேலண்டான காலேஜ்ஜு இங்கிலீஷ் ஸ்கில்ஸ்யெலாம் அதிகமாக உள்ள காலேஜ்ஜில் படிச்சுட்டு வந்து டீச் பண்ணுறனால அங்கே உள்ள க குழந்தைகங்கள் எல்லாேருமே நாலேஜபுள் பர்சனாகதான் இருக்காங்க டேலண்டும் அதிகமாக தான் இருக்குது எஜுகேஷன்ஸ் ஸ்கில்லும் அதிகமாகதான் இருக்குது அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாேருமே நல்லா வளர்ந்து படித்து பெரிய ஆளாக வராங்க வெவ்வேறு எம்என்சி கம்பெனிலெலாம் பிளேஸ் ஆகிறாங்க ஆனால் கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் யாரும் அவ்வளோவா வளர்கிறது இல்லை எல்லாம் லோக்கலிலே தான் நாலேஜ் கம்மியாக இருக்கிறனால லோக்கலிலேதான் வேலை பார்க்குறாங்க அதனால் கிராமப்புறத்துக்கு வந்து நகர்புற டீச்சர்ஸ்யெலாம் வந்து கிராமப்புறத்தில் டீச் பண்ணிணாங்கன்னா கொஞ்சம் ஸ்கில்ஸ்ஸும் அதிகமாகும் கிராமப்புற மக்களுக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அங்கே உள்ள குழந்தைங்கள் எல்லா டேலண்டாக வளர்ந்து அவங்களும் டேலண்ட்டட் பர்சனாக இருப்பாங்க அதனால் கிராமப்புற மக்களும் கொஞ்சம் டேலண்டாவாங்க